இப்போ வந்து பெரம்பலூர் மாவட்டத்தில் வந்து என்ன வாகன சுற்று சுற்றுச்சூழல் சவால் அப்படின்னு என்னென்னால் தண்ணீர் வந்து இங்கே வந்து நீர் பாசனம் வந்து நிறையா இருக்குது காடுகள் அப்புறம் அதுகளுக்கு ஏற்ற மாதிரி விவசாயங்கள் மரங்கள் இதுமாதிரி போன்ற இதெல்லாம் இருக்கும் மாசுபடுதல் அப்படிங்கிறம் போது பிளாஸ்டிக் அதிகமாக இது பண்ணுறதுனால வந்து இந்த சுற்றுச்சூழல் வந்து மாசு ப அதனால் பிளாஸ்டிக் மூலயமா வந்து மாசுபட வந்து எங்களுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது நீரில் உள்ள ஆதாரங்கள் அப்படின்னா சும்மா சுற்றுலா உள்ள சுகந்தர திரு சுகாதாரத்தில் வந்து எல்லா வசதியும் எங்களுக்கு இங்கே வந்து ஹாஸ்பிட்டலோ இது போன்ற எல்லா இதுவுமே எங்களுக்கு இருக்குது பேருந்துகள் தொடர்ந்து அந்த பகுதிகள் சு சுத்தப்படுத்தி டெய்லி வந்து ஒரு ஒரு லைனுக்கும் வந்து குப்பை வந்து வண்டி வந்து பொ எடுத்துகிட்டு போய் வாங்கி கொண்டு போய் கொட்டுறதுக்குள்ள வசதிகள் அனைத்துமே இருக்குது பிளாஸ்டிக் கம்மியாக இருந்தது அப்படின்னா அந்த மாசுபடுதல் வந்து எங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும் விவசாயிக்குள்ளே அந்த இது வந்து நீர் நீரப் இதுன்னால் எங்களுக்கு வந்து அந்த மழை வந்து இது பண்ணிணாதான் வந்து எங்களுக்கு அந்த விவசாயிகள் வந்து பண்ண முடியும் காடுகளில் வந்து கனிமங்கள் அப்படின்னா சின்னச் சின்ன செடிகள் வீட்டு வீட்டுக்குப் பின்புறமாக வந்து எங்களால் வந்து பண்ணி நாங்கள் வந்து மாசுபடுதலை வந்து தடுத்துக்க முடியும் எங்களால் சுற்றுச்சூழலில் உள்ள சுகாதாரத்தின் இது அப்படிங்கிறம் போது வந்து சுற்றியுள்ள அனைத்து சுகாதாரமும் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா எங்களுக்கு வந்தும் அந்த இது வந்து எங்களுக்கு நல்லா இதாக இருக்கும்